என்னுடைய தோட்டத்தில் நான் முதல் முதலாக ஒரு ரோஜா செடியும் ஒரு மல்லி செடியும் வைச்சேன் அதுவந்து டெய்லியும் தண்ணி ஊற்றி அதைக் கொத்திவிட்டு அதுக்கு உரம் வைச்சேன் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோன அதில் மொட்டுவச்சு பூ அழகாக பூத்து குலுங்கும் போது அளவுக்கு மீறின சந்தோஷம் வெளியே வந்து சொல்ல முடியாத சந்தோஷம் அதே சமயம் வீட்டுக்குப் பின்னாடி ரெண்டு கொய்யா செடியும் ஒரு வாழைமரமும் ஒரு மாமரமும் வைச்சேன் கொய்யா மரம் ஒரு சிக்ஸ் மன்த்துலே வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து பூப்பூத்து பிஞ்சு வச்சு காய் கனியிற ஸ்டேஜிக்கு அதை கையில் பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் சொல்ல முடியாத சந்தோஷம் அளவுக்கு மீறின சந்தோஷம் அது நம்ம நட்டது ஒரு பலனுக்கு வந்ததுன்றது அதேமாதிரி வாழைமரமும் மாமரமும் லேட்டாச்சு வளர்ந்து அதுவும் அவ் அதுங்களுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் வந்து பிஞ்சி பூ அதுக்கப்புறம் தான் வந்து காயாச்சு இந்த காய் கனிஞ்சுட்டு இருக்கும் போது எப்போடா பழத்துக்கு வரும் எப்போடா பழத்துக்கு வரும் பழம் பழுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து இருந் காத்துகிட்டு இருந்தோம் காத்துகிட்டு இருக்கும் போது அது கனியும் போது இவ்வளோ தான் அது கையில் காய் வந்து பழுத்து காய கையில் பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் சொல் வெளியே வந்து சொல்ல முடியாத சந்தோஷம் அந்தளவுக்கான சந்தோஷத்தை நாங்கள் என் மனசார நிறையவே உணர்கிறேன் நான்